நாங்கள் வழிபாட்டில் வந்து ஏகப்பட்ட வழிபாடு பண்ணுவோம் பண்டிகைன்னா வந்து பொங்கல் பண்டிகையில் வந்து போகியில் ஆரம்மிச்சி ரெண்டாவது நாள் மாட்டு ரெண்டாவது நாள் வந்து தை பொங்கல் சூரியனுக்கு படைப்போம் மூணாவது நாள் வந்து மாட்டு பொங்கலில் மாடுகளை வந்து குளிப்பாட்டி அதை மஞ்சள் அடித்து பொட்டு வெச்சி ஆராதனை காட்டி பொங்கல்லாம் ஊட்டி விட்டு அதை மாட்டை அன்பாக பார்த்துப்போம் மூணாவது கருநாள் அதை வந்து நாங்கள் உழவர் தினமாக கொண்டாடுவோம் அந்த டைம் வந்து நாங்கள் எல்லா மக்களும் வந்து ஜாலியாக விளாடுவோம் என்ன வேணுனா பண்ணுவோம் தலை சீவி எண்ணெய் வெச்சி அழகா என்னென்னா கண்ணுக்கு லட்சணமா நாங்கள் அப்படியே இருப்போம் அப்புறமேட்டு தீபாவளி பண்டிகையில் வந்து நாங்கள் வந்து பல பலகாரங்களை செஞ்சு சாப்பிடுவோம் வெடிலாம் வெடிப்போம் சாமியை அப்போ கும்பிடுவோம் சாமி கும்பிடும் போது முறைகளோடு எல்லாம் தேங்கா உடைப்பது கற்பூரம் காட்டுறதுன்னு அதில் ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் வெச்சி நாங்கள் காட்டுவோம் அதை அப்படி காட்டும் போது அது என்னென்னா அங்கே ஒரு வழிபடோடு பண்ணுவோம் அதில் வந்து எந்த ஒரு சிறு பிழையும் ஏற்படாமல் நாங்கள் அதை பார்த்துப்போம்